டிவி வந்து நாம் வாங்கியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பிடிச்சமான டிவியை வாங்கினேன் நல்ல க்ளியரன்ஸ் கிடைக்குது வாய்ஸ் நல்ல வாய்ஸ் கிடைக்குது காம்பேக்ட்டாக இருக்குது வீட்டுக் தகுந்த மாதிரி ரொம்ப பெருசா இல்லை ரொம்ப சிறுசுசா இல்லைங்கற மாதிரி அதனால இது எனக்கு பிடிச்ச ஒரு கம்பெனி ப்ரோடக்ட்